இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணுாற்றி ஒம்பது பன்னெண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணுாத்தெட்டு பதினொன்று பதினொன்று ஆயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது பன்னெண்டு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்து நாலு